நாங்கள் எங்கள் வீடு தோட்டத்தில் வந்து செடிகளை வந்து எங்கேருந்து வாங்குறோங்கன்னா ஒன்று எங்கள் கிருஷ்ணகிரிலேந்து வாங்குவோம் கிருஷ்ணகிரி பக்கம் பையூர்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க அதே மாரி வந்து நாங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லையும் வாங்கிக்குவோம் அங்கே வந்து எல்லா செடியுமே கிடைக்கும் பூச்செடி மட்டும் கிடைக்காது மீதியெல்லாம் செடிங்களும் கிடைக்கும் அதில் என்னான்ன செடி கிடைக்கும்னா வாழை ம வாழ மரம் அத்தி மரம் அதற்கப்பறம் தென்னை மரம் காட்டு நெல்லிக்காய் மரம் அதேமாதிரிங்க அதுல நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் இல்லாமல் இன்னொரு நெல்லிக்காய் நம்ம நாட்டு நெல்லிக்காய் அதற்கப்பறம் சொல்லணுன்னா இலந்தபழ மரம் இதெல்லாம் அங்கே கிடைக்கும் எல்லாம் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸ்ல தான் வாங்கிக்கிவோம் நம்ம ஊரில் மீதி செடி வாங்கணுன்னா எங்கள் பையூர் போயிவிட்டு அதுக்குன்னு இருக்கிற இடத்துல வந்து விதையும் கிடைக்கும் நம்மளுக்கு பூச்செடி அது வந்து அங்கே பையூரில் விவசாய ஆஃபீஸுன்னு அவங்ககிட்ட நம்ம வித வாங்கி ந அத தான் நடுவாங்க